வணக்கங்க நான் படிச்சதில எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காமி அப்படினு சொல்லிட்டு க்றிஸ்டியன்ல ஏசுநாதர் சொன்ன ஒரு வசனம் படிச்ச ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு அது என்ன அப்படினா புரியாதவங்க நம்பளை வந்து அடிக்கிறாங்க இல்லை நம்பளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படினாக்கா அதுக்கு நம்ப போட்டி போட்டுட்டோ அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டோ எதுவும் பண்ணக் கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான்னு திரும்பி நின்று அவங்க பண்ணுறத தாங்கிக்கிட்டு போயிடணும் அவங்களுக்காகவே ஒரு நேரத்தில் நம்ப பண்ணது தப்பு நம்ப இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும் அந்த வ எண்ணம் வரும் போது அவங்களே ந அவங்க பண்ண தப்பை புரிஞ்சிக்கிட்டு நம்பள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நம்பள்கிட்ட நல்லபடியாக வந்து பழகுவாங்க அதை தான் அன்னைக்கு ஏசுநாதர் அந்த வார்த்தை சொல்லிருக்கார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காமி அப்படின் சொல்லி அதனால யாரை மேலேயும் போட்டி பொறாமல் இருக்கக் கூடாது நீ பெரியவன் நான் பெரியவங்கிற கோபமும் ஆத்திரமும் இருக்கக் கூடாது நமக்கு தெரிஞ்சத நல்லபடியாக பண்ணிக்கிட்டு போகணும் எல்லாத்தையும் நமக்கு நல்ல ஒரு காண்டெக்ட்டாக வச்சிக்கிட்டு நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக நம்ப லைஃப்பில வாழ்ந்துட்டு போகலாம் அவ்வளோ தான் தேங்க் யூ